நாங்கள் விளையாடுகிறது வந்துங்க உள்ளூர் விளையாட்டு கேரம் போர்டு விளையாடுவோங்க அந்த பரமபதம்ன்னு சொல்கிற அந்த தாயக்கட்டை அது விளையாடுவோங்க செஸ் செஸ் போர்டு விளையாடுகிறது அது இந்த கோலி விளையாடுகிறது அது எல்லாமே பு பிடிக்குங்க நாங்கள் சின்னதுலேருந்து அது விளையாண்டு விளையாண்டு பழக்கங்கள்

எங்கள் ஆளுங்க கூட உட்காந்து நாங்கள் பரமபதம் விளையாடுகிறது கேரம் போர்டு இருக்குதுங்க கேரம் போர்டு விளையாடுவோங்க ஸ்கூல் லீவப்போ பசங்க வீட்டில் இருக்கிறப்ப அப்புறம் கேரம் போர்டு ஜாஸ்தி விளையாடுவோங்க கேரம் போர்டு செஸ் அது ரெண்டுமே விளையாடுவோங்க ஜாஸ்தியாக வந்து பெரியவங்க வீட்டில் இருக்கிறனால நாங்கள் இந்த தாயக்கட்டை உருட்டிட்டு அந்த பரமபதம் அந்த தாயக்கட்டை விளையாட்டு அதுதான் நாங்கள் ஜாஸ்தியாக விளையாடுகிறதுங்க கோலிங்கிறது எங்கள் வீட்டில் சின்ன பசங்கள் இருக்கிறாங்கங்க அது மொ முதல்ல விளையாண்டுட்டு இருந்தாங்க இப்போ ஜாஸ்தி விளையாடுகிறது இல்லைங்க அது மறந்தே போச்சுங்க எங்கள் பசங்கள் வந்துட்டு இந்த கேரம் போர்டு அந்த மாதிரி இதுலே போனதனால அதிகமாக வந்து இந்த கோலி விளையாட்டு விளையாடுகிறது இல்லைங்க மற்றபடி இந்த பரமபதம் வீட்டில் லேடிஸ் இருக்கிறனால நாங்கள் இது கேரம் போர்டு செஸ் அதையே தவிர்த்து அதிகமாக வந்து நாங்கள் இந்த மற்ற விளையாட்டுகளை விரும்புகிறது இல்லைங்க